ஹலோ சொல்லுங்க மேம் சாய் ட்ராவல்ஸ் ஆ சரி மேம் நீங்கள் எத்தனை பேர் மேம் போகிறீங்க டென் மெம்பர்ஸா ஆ ஆ சரி மேம் இனோவா கார் ஓகேவா ஆ ஆ ஓகே மேம் சிக்ஸ் ஓ க்ளாக் பிக்கப் பண்ணிக்கணுமா ஆ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் எங்களுக்கு அப் அண்ட் டௌன் வந்துட்டு டிரைவர் சாப் டிரைவர் டிரைவருக்கு சாப்பாடு எல்லாமே சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் மேம் உங்களுக்கு கரெக்டாக எத்தனை மணிக்கு மேம் வரணும் ஆறு மணிலேருந்து எவ்வளோ நேரம் மேம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க கோயிலில் டே ஃபுல்லானால் சிக்ஸ் ஓ க்ளாக் இருப்பீங்களா ஆ ஓகே மேம் அதெல்லாம் சேர்த்து தான் மேம் நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறேன் ஓகே மேம் ஆ கரெக்டாக நாங்கள் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்துடுவோம் மேம் ஆ அப்புறம் ஆ உங்கள் அட்ரஸ் மேம் ஆ ஆ உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுங்க மேம் ஆ டபுள் செவன்

ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் கண்டிப்பாக மேம்